கொரோனா பிரச்சினை போதுங்க வாழ்நாளில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்திராத ஒரு சம்பவம்

ரொம்ப பாதித்திருக்குங்க அப்போ வந்துங்க கூலி தொழிலாளர்களெல்லாம் நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறக்கு வழியில்லாம நடைப்பயணமா கொழந்தையை தூக்கிட்டு உ ஏதோ அவங்கனால எடுக்கிற பொருளை எடுத்துட்டு துணிமணி எடுத்துட்டு நடந்து போகுறத பார்த்தா எங்களுக்கே கண்ணில் தண்ணி வந்ததுங்க அந்த அளவுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களெல்லாம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழியில்லாம எத்தனையோ பேர் நடந்தாய் ந நடந்தே ஊருக்கு போயி சேர்ந்தாங்க நிறைய பேருக்கு நடக்கிறக்கு வழியில்லாமல் போகிற இடத்துல அங்கையே இருந்து கூட அவங்கவுங்க டைமு கழிச்சாங்க கேப் என்னென்ன சம்பவம் நடந்ததுன்னால் எங்கள் கண்ணுக்கு பார்த்தது தான் நான் சொல்கிறேன் க பார்க்காதது எத்தனையோ கொடுமை நடந்திருக்குதுங்க இத்தனை பிரச்சனை வந்தது வந்து இந்த கொரோனா பிரச்சனை ஒன்று தான் காலத்திலே நாட்டுக்கே எத்தனையோ அழிவு எல்லாம் ஜனங்களுக்கு வந்து சேர்ந்துருதுங்க அது போக இந்த கொரோனா பிரச்சனை மாரி பிரச்சனை நான் வாழ்நாளிலே இனிமேல் வராமல் இருக்கணும் அது தான் பொதுமக்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட பிரச்சனை கொரோனா பிரச்சினைங்க